எனக்கு பிடிச்ச பைக் வந்து ஹீரோ ஸ்ப்ளெண்டர் பிளஸ்ஸு ஹோண்டா ஷைன் இருந்தால் நல்லா இருக்கும் அதில் எல்லாமே லாங்கில் எல்லாம் அடிக்கிறத்துக்கு பேக் பெயின் வராது ஸ்கூட்டி இருந்தால் டிக்கியில் என்ன வேண்ணாலும் டூல்ஸ் வச்சுக்கிலாம் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கூட்டி இல்லாததுனால் இப்போ ஸ்ப்ளெண்டர் ஓட்டுறதுனால டூல்ஸ்ஸு பையில் போட்டுனு எடுத்துகிட்டு போகலாம் லாங் ட்ரிப்பும் அடிக்கலாம் எந்த பிரச்சினையும் இல்லை நாலு பேர் ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் மற்ற பைக்கில் கேடிஎம் அந்த மாதிரி பல்சர் அது மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க அதில் போக முடியாது ரொம்ப சிரமம் அதில் ஒரு ரெண்டு பேருக்கு மேல் போக முடியாது ஒரு ஆள் ரெண்டு ஆள் போகலாம் லாங் நல்லாயிருக்கும் ட்ரிப் பண்ண மற்ற விஷயத்தில் கஷ்டம் தான்